சார் வணக்கம் சார் இது டிவி ஷோ ரூம்லிருந்து பேசுகிறேன் சார் உங்களுக்கு என்ன மாதிரி டிவி சார் தேவைப்படுது ட டி சார் சின்ன டிவி வேணுங்களா இல்லை எல்இடி வேணுங்களா சார் என்ன மாடல் சார் அதுதான் சார் மாடல் நேம் சார் சார் எங்கள்கிட்ட நிறைய மாடல் இருக்குது சார் சோனி இருக்குது எல்ஜி இருக்குது சேம்சங் இருக்குது எம்ஐ இருக்குது சோனி வந்து சிக்ஸ்ட்டி அறுபதாயிரம் வருது சார் சார் இது ஃபார்ட்டி ஃபைவ் ஆமாங்க சார் ஓகே தான் சார் இதுன்னு எல்லா ஷோ ரூமை விட நம்ம ஷோ ரூமில் நம்ம ரேட்டு கம்மி தான் சார் நீங்கள் என்ன மாதிரி வாங்க குறைச்சிக்கூட வாங்கி போடுகலை போட்டுத்தரோம் குறைச்சிக்கூட போட்டெல்லாம் சார் ரேட்டு இது டிவி எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்துச்சுன்னா எல்லா ஷோ ரூம்லேயும் ஒன் இயர் வாரண்ட்டி கொடுப்பாங்க நம்ம ஷோ ரூமில் அப்படியே டூ இயர் வாரண்ட்டி சார் ஆஃபர் வந்து ஹோம் தேட்டர் ஃப்ரீயா தரோம் சார் சோனி கம்பெனிக்கு மற்றபடி உங்களுக்கு செட் அப் பாக்ஸு இந்த டிஷ்ஷு இருக்குங்கள்லே சார் ஆ டிஷ்ஷு உங்களுக்கு நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கொடுத்துருவோம் நீங்கள் செட் அப் பாக்ஸ் வாங்கிக்கலாம் அது அச்டி அச்டிக்கு தனியாக நீங்கள் காசு போட்டு ஈஸி பண்ணிக்கணும் சார் எல்லாம் டி எல்லாம் டிவியோடு மொத்தமாக செட்டாக கொடுத்துருவோம் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் ஷோ ரூம் வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிவி வேணும் வந்து பாருங்கள் ஆ கோ அமௌண்ட்டு நீங்கள் வாங்க நீ நேரில் வாங்க ஷோ ரூம் வாங்க பேசிக்கலாம் அமௌண்ட்டு எவ்வளோ வருதுன்னு வேறு எதாவது உங்களுக்கு டவுட்டு இருக்காங் சார் இதுதான் நம்ம சைட்டில் நம்ம ஷோ ரூமில் நிறைய இருக்குது சார் நிறைய ஒவ்வொரு டிவியும் ஒவ்வொரு விதமான இது இருக்குங்க சார் இது ஆஃபர் இருக்குதுங்க

டெலிவெரியெல்லாம் ஃப்ரீயான்னு டெலிவரி சார் நம்மகிட்டே அதுதான் சார் ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு ஆஃபர் சார் வீட்டுக்கு கொண்டாந்து டிவியை வீட்லேயே கொடுத்துருவோம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க சார் அதுவும் ஃப்ரீ தான் சார் அதுக்கெல்லாம் ஃப்ரீ தான் சார் நம்ம ஷோ ரூம் பொறுத்தளவில் எல்லாமே ஃப்ரீ தான் சார் எந்த பிரச்சினையும் இல்லை டிவிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சினையும் வராது சார் டிவி ஃபால்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் வராது சார் நம்மகிட்ட ஃபுல்லாகவே கம்பெனி தான் சார் கம்பெனி ப்ராடக்ட் தான் சார் ஃபுல்லாக இல்லை சார் ஃபால்ட்டு ஆகாது டுவெண்ட்டி ந நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் ஃபால்ட் ஆகாது அந்த ஒரு பர்சன்டேஜுனால் நீங்கள் டிவியை இங்கே ஸ்லிப்பாகி கீழே கீழே போட்டாவோ டிவியை உடச்சாவோ அதுக்கு அந் மேரி அந்த இஷூஸ்க்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது நீங்கள் எங்கள் சார்பாக டிவியில் எதாவது ஃபால்ட் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் ரெடி பண்ணித்தருவோம் சார் நீங்கள் டி டிவியை உடக்கிற உடச்சிக்கிட்டிங்களா போனீங்கன்னால் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி தர முடியாது சார் எங்கள் சார்பு எங்கள் பக்கம் ப்ராப்ளம் இல்லை சார் அது சரிங்க சார் நீங்கள் எங்கள் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் என்னைக்கு வேணும்னு சொல்லுங்கள் உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுங்க ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே ஓகே சார் சார் நீங்கள் வரும்போது ஒரு கால் பண்ணிட்டு வாங்க எங்கள் ஷோ ரூமில் வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் உங்கள் உங்கள் எங்கள் ஷோ ரூம் கதவு உங்களுக்காக திறந்துயிருக்கும் சார் வந்து சரி தேங்க் யூ ஆ ஓகே சார்